ஆறு நாலு ரெண்டாயிரம் மூணு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு ஆறு பத்து ரெண்டாயிரம் மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்து